எங்க பகுதியில் முக்கியமா பாத்துக்கிட்டீங்ன்னா முஸ்லீம்ஸ் வந்துட்டு இந்த தொழுகைக்கு போகிறக்கு முன்னாடி இந்த தொப்பி இந்த நறுமண பொருட்கள் இதெலாம் வந்துட்டு மேஜேராக பயன்படுத்துவாங்க அது வந்துட்டு வணிகம் சார்ந்து வந்துட்டு சிறு வியாபாரிங்களுக்கெலாம் உதவியாக இருக்குது எப்படி சொன்னோம்னா இப்போது வந்துட்டு அந்த அத்தர்னு சொல்லுவாங்க அத்தர் அது ஒரு நறுமண பொருள் அதே மாதிரி சுரும்மான்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு கண்ணுக்கு மை மாதிரி இருக்கும் அது ப்ளஸ் வந்துட்டு நம்ம மிஸ்வாக்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா பல் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு மரத்துலேருந்து தயாரிக்கபடுற குச்சிதான் அது ப்ளஸ் தஸ்பீன் சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு மணி மாதிரி இருக்கும் நம்ம வந்துட்டு இறைவனோட பேரை வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ கௌண்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வணிகம் தொடர்ந்து சார்பாக வந்துட்டு நமக்கு இருக்குது